யம்மா ஜெயங்கொண்டத்துலேர்ந்து சந்தன மேரி பேசுகிறேன் எங்கள் பொண்ணை வந்து நல்லா பத்தாம் க்ளாஸில் நல்ல மார்க் வாங்கி இருக்குது நானூற்றி எண்பது மார்க்கை ஒட்டி வாங்கி இருக்குது அதனால் நம்ம நீங்கள் வந்து இனியா சார் கோ கோவில் இருக்கற ஸ்கூலில் வந்து ப்ரின்ஸ்பாலாக இருக்கிறீங்களா அதாவது எங்கள் பொண்ணை வந்து நல்லா படிக்க வைக்கணும் டாக்ட்ரு ஆக்கணும் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஆக்கணுன்ட்டு எங்களுக்கு ஒரு ஆசை நீங்கள் வந்து அந் அந்த ஸ்கூலில் நீங்கள் நல்ல ஒரு இதாக நல்லப் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரையோடய நல்ல கோச்சிங்கோடய கொடுக்குறீங்களாம் அதனால அதனால உங்க ஸ்கூலில் சேக்கறத்துக்காக நாங்கள் உங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டியிருக்கோம் ஆ நானூற்றி எண்பத ஒட்டி வாங்கிருக்கிறாங்க ம்

ம் ம் சரிங்க ம் சரிங்கம்மா

ம் சரிங்க மேடம் ம் ம் சரிங்க மேடம் ம்

திங்கள் கிலமைலேர்ந்து ம் சரிங்க ம் சரிங்க மேடம் ம்